மதத் தலைவர்கள் அப்படிங்கிறதை சொல்றதை விட காரைக்குடியில் அவரோடய இடத்தை கொடுத்து கொடை செஞ்ச அழகப்பரை பற்றி சொல்கிறேன் அழகப்பர் வந்து அவரோடய எல்லா சொத்துக்களையும் வந்து கல்விக்காகவே எழுதி வைச்சாரு நம்ம வந்து வள்ளல்கள் ஏழு பேருன்னுதான் பார்த்துருக்கோம் ஆனால் எட்டாவது ஆளாக அவர் இருந்தார் நிறையா பேருக்கு படிப்பு உதவி பண உதவி அப்புறோம் அவர் பேரில் நிறையா காரைக்குடியே அவரோடய நிறையா பள்ளிக்கூடங்கள் தான் இருக்குது பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் இருக்குது மத தலைவர்கள் இல்லிய ப்ரமுக ப்ரமுகர்கள் அப்படின்னு சொல்றதிய விட நான் வந்து வள்ளலை வந்து ஒரு தலைவராக நான் சொல்கிறேன்